நான் எங்கள் வீட்டுக்காரிக்கு பர்த்டேன் ட்டு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி நான் கடைக்கு போகலான்னு இருந்தோம் சரி கடைக்கு என்னத்துக்கு போகணும் சரி இது செல்லில் தான் இருக்குதே ஆன்லைனில் போடலான்னு சொல்லி ஹேண்ட் பேகு அந்த லேடீஸ் இது பேகு ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் இந்த புக் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாளில் டெலிவரி கொடுத்துட்டாரு ஆனா கேஷ் தான் அது மூணாயிரத்து வந்து ஆயிரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு இருந்தாங்க அந்த மூணாயிரம் பரவாயில்லைன்னு சொல்லி நான் புக் பண்ணி அதை வாங்கின பின்னாடி அதை கேஷ் கொடுத்து வெளியே வா அப்பறம் வாங்கி திறந்து பார்த்தா அது வந்து பை கிழிந்து இருந்தது அப்பறம் அந்த மாட்டுற இது அந்த கம்பி மாதிரி கொடுக்குறாங்க அது பார்த்தா அப்படின்னா நாம் நேரில் பார்க்கும்போது பெரிய பை இருந்தது ரெண்டு மூணு கொடுக்குறாங்க அது பார்த்தா சின்ன சின்ன பையாக ஆகி போயிடுச்சு அது பெரிய பையின்றது அது ஆன்லைனில் நாம் தெ தெரியாமல் நாம் எப்ப நேரடியாக போயி வாங்குறது தான் எந்த இதுவும் நல்லது இந்த மாதிரி ஃபிராடு வேலைகளெல்லாம் இந்த செல் இந்த ஆன்லைனில் இத்தனை பேர் இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னால் எனக்கு தெரியல நான் ஏமாந்துவிட்டேன் இந்தமுறை நான் வா வாங்குனதில் இனிமேட்டு நான் இந்த ஹேண்ட் என் ஒய்ஃப்புக்கு கொடுக்குறது அவங்களும் இப்போது திட்டிக்கினே இருக்காங்க என்னாத்துக்கு வாங்கி கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அது அதை யூஸ் பண்ணவே முடியல இன்னும் ரெண்டு பேகு ஒன்று சின்ன சின்னதாக கொடுத்துட்டாங்க அது என்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி அதை ரெண்டு மூணு கொடுத்துட்டு இன்னும் சின்னதாக கொடுத்துட்டாங்க எல்லாம் அதை ஒன்றுமே யூஸ் பண்ண முடியல எல்லாமே ஆகிப்போச்சி